ஹலோ சொல்லுங்கள் ஆமாம்ங்க சொல்லுங்கள் சரிங்க எந்த இடத்துக்குங்க போகணும் சரி போய்க்கலாங்க எத்தனை பேர் வர்றீங்க சரிங்க எந்தமாதிரி வண்டி வேணும் உங்களுக்கு மினி வேன் இருக்குது கார்ருக்குது உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் எப்படி ஒரே நாளில் போய்ட்டு வர்ற மாதிரியா இல்லை ஒரு நாள் தங்கிவிட்டு வர்ற மாதிரிங்களா சரிங்க இப்போ மினி வேன் பார்த்திங்கன்னா ஒரு நாளுக்கு பார்த்திங்கன்னா ஏ வண்டி வாடகை வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபா ஆகுதுங்க அதோடு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுவாபா ஆகுதுங்களா போய்ட்டு வர்றதுக்கு பார்த்திங்கன்னா நானூற்றி அறுபது கிலோமீட்டருங்க டீசல் பணம் பார்த்திங்கன்னா ஆறாயிரம் அப்புறம் பார்த்திங்கன்னா டிரைவரோட செலவு பார்த்திங்கன்னா ஆ ஆயிரத்தி ஐநூறு மொத்தம் பத்தாயிரம்ங்க மினி மினி வேனுக்கு ஆ மினி ம் வேனுக்கு மட்டும் பத்தாயிரம் ஆகுதுங்க காருக்கு வந்து டீசல் ட்ரை ட்ரைவருக்கு கூலி அதல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றுதான் ஆனால் பார்த்திங்கன்னா அதைவிட என்னாகுதுன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுவாபா எக்ஸ்ட்டா ஆகுதுங்க ஏன்னா காரில் பார்த்திங்கன்னா ஏசி போடுவோம் அதனால் ஏசி போட்டால் டீசல் வந்து அதிகமாக இழுக்கும் அதனால்

ஒரு ஐநூறு மட்டும் கம்மி பண்ணுவோம்ங்க அவ்வளோதாங்க ஏன்ங்க மினி வேனுக்கும் காருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும்ங்க காருனா கொஞ்சம் ஆரஅமரலாம் இருக்கும் மினி வேனுனா கொஞ்சம் காலை சுருக்கிட்ருக்கிற மாதிரி இருக்கும் சரி ஒரு ஐநூறுபா கம்மி பண்ணிக்கிறேன்ங்க அவ்வளோதாங்க சரிங்க ஒரு பத்தாயிரத்தி ஐநூறுபா முடிவாக போட்டுக்கிறேங்க ம் ஓகேங்க எத்தனை மணிக்கு வருவீங்க வரணும் நான் அட்ரஸ் சொல்கிறிங்களா ஆமாம்ங்க பஸ் ஸ்டாண்டுக்கே வந்துடட்டுங்களா நீங்கள் எல்லோரும் அங்கே வந்துடுவீங்களாங்க சரி ஓகேங்க ஆ சரிங்க